எங்கள் ஊரில் வந்து அன்னை வேளார் லூர்து மாதா இருக்காங்க ஆனால் வந்து ஃபஸ்ட் அந்த நாள் கொடியேற்றின நாள்லருந்து ஒம்பது நாள் நவநாட்கள் வைப்பாங்க பத்தாவது நாள் வந்து மாஸ் வைப்பாங்க அன்றைக்கி யுவன்லேந்து நாலு நாள் தேரோட்டம் அப்போது நிறைய மக்கள் வரும் ஒரு லட்சத்துக்கும் மேலே மக்கள்லாம் வருவாங்க பார்க்கறத்துக்கு அம்மாவை பார்க்கறத்துக்கு அற்புதங்கள் நடந்திருக்குது அந்த இடத்துல நிறைய பிள்ளைகள்லாம் வந்து மா வேண்டுதல் வைப்பாங்க அவங்குடைய என்ன என்ன நடக்கணும் படிக்கத்திலேந்து உடல் சுகத்துலேருந்து கல்யாண ஆகிறதுல இருந்து எல்லாமே அவங்கோ வேண்டுதல் வச்சிருப்பாங்க நல்ல ஒரு ஒரு புதுமை நடந்தது அந்த இடத்துல மாதாவோடய ஆசிர்வாதத்தால் எங்கே போனாலும் நல்ல சந்தோஷமாக இருக்குது அதேமாதிரி மக்களும் வந்து எல்லோருமே வந்து அந்த அம்மாவை வந்து எல்லா எந்த நேரத்துலேயும் ஒரு பெளர்ணமி அம்மாவாசை அந்த டயமெல்லாம் கூட அம்மா வந்துரு ப்ரேயர் கூட்டம் நடந்துட்டுருக்குது நிறைய பேர் வருவாங்க ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க ஒவ்வொரு மாதமும் தா விடாமல் வந்துகிட்டு இருக்காங்க நிறைய புதுமை நடந்திருக்குது அம்மாவோடைய வேண்டுதல் என்ன எந்த காரியம் வைக்கிறதுனாலும் அவங்கவுடைய மூலயுமா எல்லாமே எல்லா காரியமுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது மேலே வந்து கோயில் இருக்குது அதேபோல் பின்னாடி முடியாது என்னால் முடியல நடக்க முடியலன்னு சொன்னால் பின்னாடி வந்து ரோடு போட்டிருக்காங்க ஸோ அந்த பைக்கோ ஏதோ காரோ ஏதோ போகலாம் அந்தளவுக்கு முடியாதளவுக்கு அவங்க பார்க்கற மாதிரி அம்மாவை பார்க்கறா மாதிரி இடமும் இருக்குது